இப்போ வந்து நான் என்ன பண்ணப் போகிறேன்னா நான் வந்து ஃபிளிப்கார்ட்டுங்கிற ஒரு ஆப்பு வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஆர்டரு பண்ணனும் நினைச்ச நிறையா பொருட்களை வந்து என்னோடைய கார்டில் போட்டு வச்சுருந்தேன் ஷாப்பிங் லிஸ்ட்டில் அதை வந்து எனக்குப் பிடிக்காதது என்னென்னா நான் வந்து இப்போ வந்து அகற்றப் போகிறேன் ஏன் அகற்றேன்னா பல பொருட்களை என்னால் வாங்கிறதுக்கு பணமில்ல அதே சமயம் நான் அதோடய நல்ல பொருட்களெலாம் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அதை வாங்கிறதுனால நான் வந்து எனக்குப் பிடிக்காத பொருட்களையும் கார்டில் இருக்கின்ற பொருள்களையும் நான் வந்து அகற்றப் போகிறேன் அது மட்டுமில்லாமல் பல பொருட்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு அதுனாலேயும் நான் வந்து அந்த என்னோடய கார்டில் இருக்கற நான் வந்து அந்தப் பொருட்களை வந்து அகற்றப் போகிறேன் நான் வந்து முதலில் என்ன செய்வேன்னா என்னுடைய இந்த ஃபிளிப்கார்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதுக்குள்ள நான் போயிக்குவேன் போனதுக்கப்புறம் ஏன் கார்ட்டுன்னு ஒரு ஆப்சன் இருக்குது அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து எத்தனை பொருட்களை வந்து கார்ட்டில் வச்சுருந்தேன்னா ஒரு பதினைந்து பொருட்களை வந்து நான் கார்ட்டில் இருந்துச்சு இந்த பதினைந்தில் நாலு பொருட்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு மற்ற பதினோறு பொ இரண்டு பொருட்கள் வந்து அதோடய நல்ல புராடக்ட் வந்து இருந்துச்சு அதனால் நான் அதுவும் இருந்துச்சு மற்ற பொருட்களெலாம் எனக்குப் பிடிக்காத பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் அதனால் நான் அந்தப் பொருட்களை எல்லாம் நான் கார்ட்டில் இருந்து அகற்றப் போகிறேன் நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் கொடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு ம டெலிட்டு ஃபிரம் தி கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்சன் இருக்கும் அதை கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் அகற்றிட்டேன் என்னோடய கார்ட்டில் இருக்கின்ற இதேமாதிரியே வந்து நான் வந்து இன்னும் இரண்டாது அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் என்னென்ன அப்ளிகேஷன்னா அமேசான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது மின்ட்ரான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதுலேயும் நான் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் ஒரு அப்ளிகேஷனில் வந்து நாலு ஐட்டம் வந்து கார்டில் இருந்துச்சு இன்னொரு அப்ளிகேஷனில் வந்து ஏழு ஐட்டம் வந்து கார்டில் இருந்துச்சு அந்த எல்லாத்தையுமே நான் வந்து கார்டில் இருந்து அகற்றிட்டேன் நிலுவையில் இருந்து நான் அகற்றிட்டேன் அதுமட்டுமில்லாமல் நான் சிறந்த பொருட்களையும் இதோடய சிறந்த பொருட்களையும் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இதுதான் என்னோடய செயலாக இருக்கும் நான் வந்து கார்டில் அகற்றது